ரெண்டு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு அஞ்சு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு ஒன்று ஒன்று ரெண்டாயிரம் ஒ பதினஞ்சி நாலு ரெண்டாயிரத்தி ஆறு இருபத்தி நாலு மூணு ரெண்டாயிரத்தி ரெண்டு